என்னுடைய கலாச்சாரமே வந்து இப்போது நிறையா மாற்றங்கள் இருக்குது என்னுடைய கலாச்சார முறையிலே வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு முந்தைய காலத்துலெலாம் நம்மளுடைய கூட்டங்களுக்கு வந்து ஒரு பாரம்பரிய உடை அணிந்து பாரம்பரிய உணவு சாப்பிட்டு சொந்தபந்தங்கள் எல்லாமே இருந்துவிட்டு ஒரு நாலஞ்சு நாள் இருந்துவிட்டு நம்மளோடய சொந்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி போவாங்க அவங்கவுங்க ஊருக்கு இப்போ என்னடான்னா ஒரு கலாச்சார கூட்டத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்துட்டு காலையில் வந்தாங்கன்னால் மத்தியானம் சாப்பிட்டு சாயந்தரம் அவங்கவுங்க ஊருக்கு போக ஆரமிச்சுட்றாங்க இதில் வந்து என்ன ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறது தெரியலை ஒரே நாளில் வந்துட்டு போறதுக்கு அதுக்கு வராமைலே இருக்கலாம் முந்தைய காலத்துலெலாம் அப்படி இல்லை இப்போ திருவிழான்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சொந்தக்காரவங்க வீட்டில் தங்கி சாப்பிட்டு அவங்க வீட்லேயே படுத்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஊரோடய பெருமைகள் அவங்க ஊரில் உள்ள கட்டமைப்புகள் கட்டுப்பாடுகள் இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த திருவிழாவையும் கொண்டாடிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாவிடையோடு ஊருக்கு போவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை திருவிழாவா மொதல்நாள் திருவிழாவா அப்போ மொதல் நாள் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நைட்டு திருவிழாவை பார்த்துட்டு அடுத்தநாள் அன்றைக்கி நைட் தங்கிட்டு அடுத்தநாள் மத்தியானமே ஊருக்கு கிளம்பி போயிடறாங்க இந்தமாதிரி தான் இப்போ வந்து நடந்துக்கிட்டிருக்கு